பைக் ஓட்டும்போது வந்து எப்போதும் வந்து ஹெல்மெட் போட்டுக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கணும் லெப்ட் சைட் போகணும் லெப்ட் சைட் போகிறப்ப பார்த்திங்கன்னா சைட் மிரரை அடிக்கடிக்க பார்க்கணும் இன்னொன்னு அந்த லிமிட் சொல்லுவாங்கள்ல ஸ்பீட் லிமிட் அதை தாண்டி போகக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி உக்காந்திருக்கவங்க ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது கையை விட்டுவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது இதலாம் வந்து நான் வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ட்ராவலிங்கில் ஐ மீன் பைக் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசென்ஸ் ஆர்சி புக்கு வண்டியோட ட்யூட்ஸ் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வெச்சி இருந்திருக்கணும் ஆமாம் இதுதான் வந்து கேட்பாங்க போலீஸ்காரங்க அதாவது உங்களை மறிச்சாங்களோ இல்லை உங்களை செக் பண்ண வந்தாங்களோ இதான் வந்து உண்மையாலுமே கேட்பாங்க